தமிழ்மொழியின் வரலாறு என்பது மிகவும் சுவாரஸ்யத்தக்கதாக இருக்கிறது தமிழ்மொழி என்றாலே நம் மனதுக்குள் ஒரு உணர்ச்சிமிக்க ஒரு உணர்வு வந்து தோன்றுகிறது தமிழர்களின் அடையாளமாக தமிழ்மொழி விளங்குகிறது தமிழ்மொழி என்பது காலப்போக்கில் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுள்ளது தமிழ்நாட்டில் மட்டுமின்றி பல்வேறு நாடுகளிலும் தமிழின் முக்கியத்துவத்தையும் தமிழின் அருமையையும் உணர்ந்து பல்வேறு நாடுகளில் உள்ளவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் தமிழ்மொழி என்பது மிகவும் சுவாரஸ்யமான ஒன்று அதை நம்ப கற்க முய முயன்றால் அதில் கிடைக்கும் இன்பங்களும் அதில் கிடைக்கும் அறிவுகளும் சொல்ல இயலாது அவ்வளவு அழகான மொழி தமிழ்மொழி என் தாய்மொழியானது தமிழ்மொழி தமிழ்மொழியில் குறிப்பிடத்தக்க நிறைய இருக்கிறது திருக்குறள் தொல்காப்பியம் சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்ற அனைத்து சங்க இலக்கியங்களும் தமிழ்மொழியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது தமிழ்மொழியின் சிறப்பையும் எடுத்துரைக்கிறது பரிதிமாற்கலைஞர் ஜியுபோப் போன்ற பல்வேறு அறிஞர்கள் தமிழுக்கு பெருமை சேர்த்துள்ளனர் திருவள்ளுவர் திருக்குறளை எழுதி தமிழ்மொழிக்கு பெரும் பெருமையை சேர்த்திருக்கிறார் ஒவ்வொரு தமிழரும் தன் தமிழ்மொழியின் மூலம் பெற்ற பெருமைகளும் பெற்ற இன்பங்களும் எத்தனை எத்தனையோ தமிழ்மொழியை அனைவரும் கற்போம் என்றும் நம் தாய்மொழியை அழியாமல் பாதுகாப்போம்